ஷார்ட் ரீல்ஸு பெரிய வீடியோ எல்லாமே எனக்கு எடிட் செய்ய தெரியும் அதில் நாம் வந்து கொஞ்சம் ஜீனியஸ் தான் ஏன்னா ரீல்ஸ் நம்ம எடுக்கிறது எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதை எடிட் பண்ணுறது எல்லாமே நமக்கு ரொம்ப வந்து கைத் தேர்ந்த கலை அதுக்கு நான் என்ன ஹேப் பயன்படுத்துவேன்னு பார்த்தீங்கன்னா ரெமினி வீடியோஸ் க்ளியர் ஹேப்பு அப்புறமேட்டுக்கு ஸ்னாப்சேட்லேயும் நான் எடிட் பண்ணுவேன் அப்புறம் கைன் மாஸ்டர் அப்புறம் ஃபோட்டோஷாப் அடாப் ஃபோட்டோஷாப்பில் எல்லாமே என்ஜாய் ப இது பண்ணுவேன் இன்ஷாட்டில் பண்ணுவேன் இந்த எல்லா ஆப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஹெடிட் பண்ண முடியும் நல்லா ப்ளர் பண்ணுறது பேக்ரவுண்டில் ப்ளர் பண்ணுறது அப்புறம் பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் மெஸ்மரைஸிங் ஆகிற மாதிரி பண்ணுறது அப்புறம் பறவைகள் பறக்கிற மாதிரி நேச்சுரல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இருக்கக்கூடியது அப்புறம் ஃபோட்டோ வந்து ஸூம் ஆகி வர்ற மாதிரி பார்க்கறது அந்த வீடியோஸ் வந்து க்ளாரிட்டியோடு க்ளியராக வர்ற மாதிரி போடுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹேப்ஸ் எல்லாமே வந்து பயன்படுத்தி வீடியோ வந்து நான் நல்லபடியாக எடிட் பண்ணுவேன் நல்லா எடிட் பண்ண தெரியும் அதுக்குப் பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே தான் இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் ஆப்ஸ் வந்து ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நமக்கு சாங்ஸ்க்கு அதில் ஆட் கொடுத்துருவாங்க சாங்ஸு அதில் வந்துடும் நமக்கு அட்டாச்சிடு ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுப்போம் இல்லை நாம் எதாவது ஒன்று அடிஷ்னலாக அதுக்கூட பேக்கில் வந்து ஒரு நம்ம நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் அதுக்கு முன்னே நம்ம வீடியோ அந்த ஃபோட்டோஸ் பற்றி பேசுகிற மாதிரி வீடியோஸ் எடிட் ஆப்பிங் அது எல்லாமே கூட அதில் எல்லாமே அந்த ஸ்கீம் இ ஸ்கீப் எல்லாமே அவைலபுள் இருக்குது அது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆப்ஸ் தான் அந்த ஆப்ஸ் மூலிமா வச்சு தான் என்னுடைய இன்ஸ்டா ரீல்ஸ்லேலாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய நிறைய ரீல்ஸ் அப்டேட் பண்ணி நிறைய லைக்ஸ் வாங்கினது ஃபேமஸ் ஆனது எனக்கும் இன்ஸ்டாலேருந்து நிறைய பணம் வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது இந்த ஆப்ஸ் எல்லாமே இன்க்ளூடு தான் இன்ஸ்டாவில் நான் ஒரு வீடியோஸ் போட்டேன்னால் எனக்கு வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் லைக்ஸ் நான் ஃபா ஃபா ஃபார்ட்டி ஃபை கே ஃபிப்ட்டி கே அந்த மாதிரி எல்லாமே எனக்கு லைக்ஸ் வரும் அதுக்கான காரணம் வந்து இந்த கைன் மாஸ்டர் போ ஃபோட்டோஷுட்டு ரெ ரெமினி ஹேப்ஸு இன்ஷுட்டு இந்த மாதிரி ஹேப்சில் இருந்து நமக்கு எல்லாமே க்ளியரான எடிட்டிங்ஸ் க்ளியரான பர்ஃபெக்ட்டான மேட்சிங் எல்லாமே நமக்கு அதுலேருந்து கிடைக்கும் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம எடிட் பண்ண முடியும் அது வந்து எல்லாமே பெட்டராக இருக்குது எனக்கு ரீல்ஸ் வந்து எடிட் பண்ண தெரியும் வீடியோ வந்து ஷார்ட்கட்டாக எடுக்கிறது வீடியோ எடுத்து அதுலேருந்து ஒரு ரீல்ஸை கொண்டு வர்றது அது எல்லாமே வந்து நமக்கு தெரியும் நல்லா எடிட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்திருக்கோம்